உங்கள் ஆடர் சொல்லுங்கள் ஆ இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் பத்து பீஸ் தானே இருக்குது ஆ சொல்லுங்கள்

அவ்வளோதானா மேம் இல்லை வேறு ஏதாவது இருக்கா ஓகே டோட்டலாக தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ஆகுது எல்லாம் சேர்த்து தான் தெளசண்ட் ஃபை ஹண்ட்ரட் மற்ற ஹோட்டலை விட நம்ம ஹோட்டலில் கம்மியாக தான் இருக்குது ஆ ஓகே மேம் இதுவே குறச்சி தான் மேம் கொடுத்துருக்கோம் ஃபாட்டி ஃபை மினிட்ஸ் ஆகும் மேம்

மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணும் போது இந்த ஹோட்டலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டெலிவரி பண்ணுறோம் ஸோ ஃபாட்டி ஃபை மினிட்ஸில் கன்ஃபார்மாக வந்துரும் மேம் மேம் உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள்

ஹாம் ஓகே நான் வந்துட்டு கூட கால் பண்ண சொல்கிறேன் மேம் நீங்கள் அமௌண்டை எப்படி பே பண்ணுறீங்க கேஷ் ஆன் டெலிவரியா ஜிபேவா அப்படிங்களா ஓகே மேம் ஓகே இன்னும் ஃபாட்டி ஃபை மினிட்ஸில் டெலிவரி வந்துரும் ஆ ஆ மேம் ஓகே ஆ ஓகேங்க மேம் ஓகே தேங்க் யூ மேம்